நம்ம இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வந்து நிறையா பேர் க ம் பங்களிச்சுகிறாங்க ஆனால் அப்போ வந்து நமக்கு சுதந்திரம் நம்ம இன் இப்போ வந்து இந்த நிலமையில இருக்கோமா என்னென்னே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்ருப்போம் அவனுங்க சொல்கிறதுதான் சட்டம் அவனுங்க எது சொன்னாலும் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை நம்ம சுதந்திரமா எங்கே வேணால் போவோம் எங்கே வேணால் வருவோம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்தமாரிருக்குது ஆனால் அவனுக நம்ம தலைவர் சுதந்திரம் வாங்கலைனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அவனுங்க கீழேயே செஞ்சுட்டு அவனுங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் இருப்போம் அதேமாரி வந்து நம்ம சு சுதந்திரம் வாங்கும்போது வந்து நிறையா தலைவர் உயிரும் இழந்துருக்காங்க அவங்கள பற்றி நம்ம பெருமைம்பட்ல அப்புறம் வந்து ந நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட கஷ்டப்பட தேவையில்லை இப்போ அப்போ வந்து நம்ம சுதந்திரம் வாங்காமல் இருந்துந்தாக வந்து நம்ம வந்து அவங்க கீழே இருந்துவிட்டு வேறு செஞ்சு அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு அவனுங்க சொல்கிற மாதிரியே தான் இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்குமே இது செட் ஆகாது ஆனால் இப்போ வந்து நம்ம எப்படியாணம் இருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் எந்த வேலைக்கு போனாலும் யாருக்கும் அடிமையா இல்லை அப்புறம் வந்து நம்ம எனக்கு பிடிச்சவிங்கள வந்து சோ நேதாஜி பிடிக்கி அவர் வந்து இரண்டாம் உலகப்போருக்கு வந்து ராணுவத்தை அவர் தான் ரெடி பண்ணி அவர்தான் வந்து இது பண்ணிக்கிறார் அதனால் வந்து எனக்கு நேதாஜியை பிடிக்கும்